இந்த பைல் ரன்னிங் ஸ்ப்ரின்ட் இன்டர்வல் போன்ற ஆல்டர்னேட்டிவ் ரன்னிங் பயிற்சியெல்லாம் நானெலாம் எடுத்ததே இல்லை நான் நார்மலாக எப்பவும் ஸ்கூலில் ஸ்கூலில் ரன்னிங் ரேஸ் வைச்சா இந்த ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டூ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட சிக்ஸ் ஹண்ட்ரடுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி போட்டியெல்லாம் நார்மலாகதான் நான் ஓடிக்கிட்டிருந்தேன் தவிர இந்த மாதிரி டிஃப்ரன்ட்டான எல்லாம் நான் ஆனால் வாழ்க்கையில் ஓட உடற்பயிற்சி எந்த அளவுக்கு முக்கியமோ அதேப் போல் ஓட்டப் பயிற்சி ரொம்ப முக்கியம் ஏன்னால் ஓட்டப் பயிற்சி இருந்தால்தான் நம்மளால சுறுசுறுப்பாக ஒரு வேலையை ஈஸியாக செய்ய முடியும் ஒரு இடத்துக்கு ஓடி வான்னு சொன்னால் சுறுசுறுப்பாக வேகமாக ஓடி ஓடிவர முடியும் உடம்பு சோர்வு அடையாமல் ரொம்ப செ இதாக வலுவாக இருக்கமுடியும் நம்ம உடம்பும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தயார்படுத்தி வச்சுக்கணும் அதனால ஓட்ட பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆரோக்கியமானதும் கூட